ஹலோ ஹேப்பி பிரியாணிங்களா நாங்கள் வாக்கியமேட்டுலேருந்து கவிதா பேசுகிறேங்க நாங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மதிய லன்ஞ்சுக்கு பிரியாணி லெக் பீஸ்ஸு இன்னும் சிலதெல்லாம் ஆட்ரு பண்ணியிருந்தோங்க அது கொண்டு வந்து டெலிவரி கொடுக்கறக்கு ரெம்ப லேட் பண்ணிவிட்டிங்க அதனால அந்த ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் ஆகுதுங்க வந்த ரிலேஷனும் திரும்பி போய்விட்டாங்க நாங்கள் வீட்டில் குயிக்காக சமைக்க முடியலேங்கிறக்காக தான் ஆட்ரு பண்ணியிருந்தோங்க இப்போ நீங்கள் டெலிவரி லேட் பண்ணதால் சாப்பாடும் நல்லா ஃபுல்லாக ஆறிடுசுங்க சாப்பாடு ஃபுல்லாக வேஸ்ட்டு தான் ஆகுது அதனால இந்த டெலிவரி வந்து இதுக்கு முன்னாடி இந்தமாதிரி பார்க்காத பண்ணிக்கங்க இந்தமாதிரி ஆகாமல் பார்த்துக்கோங்க ஓகே தேங்க்யூங்க